எங்கூரில் வந்து கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய வகையில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கனா எங்கூரில் இந்த மண்ணில் செய்யப்பட்ட பானைகள் மண்ணில் செய்யப்பட்ட அடுப்பு மண்ணில் செய்யப்பட்ட வந்து பார்த்திங்கனா இந்த விளக்குகள் அதாவது கோயிலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா இந்த மண் விளக்கு அப்புறம் எங்கூர் கோயிலில் இந்த முனியப்பன் சாமின்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா வருஷம் வருஷம் மண்ணில் செஞ்ச குதிரையை வந்து அதை அலங்கரித்து கோயிலில் வந்து அதை என்ன சொல்கிறதுங்க சாமி அதில் ஊர்வலம் வரமாதிரி ஒரு விஷயத்த வந்து நாங்கள் பின்பற்றி அப்போருந்தே அந்தக் காலத்துலேருந்தே இதை நாங்கள் பண்றோங்க இதெல்லாம் வந்து எங்கள் கலாச்சாரம் எங்களுதில் வந்து பார்த்திங்கனா இந்த இது இருக்கும் இன்னும் வந்து சமைக்கிறது வந்து பார்த்திங்கனா எங்களுதில் இன்னுமே எங்கள் பாட்டி அந்த க வகையில் வந்து பார்த்திங்கனா மண் பா மண் மண் சட்டியில்தான் வந்து சமைக்கிறாங்க அடுப்பு வந்து பார்த்திங்கனா எங்களுக்கு வெளியே விறகு அடுப்பில் வந்து பார்த்திங்கனா மண் அடுப்பு வச்சுதான் நாங்கள் விறகடுப்ப யூஸ் பண்ணுறோம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கனா விளக்குக்குக்கூட இப்போல்லாம் எங்கூரில் வந்து பார்த்திங்கனா சில இதெல்லாம் வந்து இந்த இந்த விளக்குலாம் போடுறது கிடையாது எப்பவுமே எங்கூரில் எல்லாமே மண் விளக்கு இது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் மட்டுந்தான் நாங்கள்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறோம் கைவினைப் பொருட்கள் வைத்து இதெல்லாம் வந்து அதாவது தெய்வங்களுக்குலாம் நாங்கள் பண்ணுறோம் அதேமாதிரி எங்களுடைய வீட்டு உபயோகங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் பயன்படுத்திக்கிறோம் துணிகள்னு வந்து பார்த்திங்கனா எங்கள் தாத்தா இன்னுமே அந்தக் காலத்து கல்ச்சர் மாதிரிதான் வீடு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சர்ட்டு இந்த ஃபேண்ட் சர்ட்டு இந்தமாதிரி அந்தமாதிரி இதெல்லாம் கிடையாது எங்கூரில் ஒன்றுமே முக்கால்வாசி பேர் அப்படிதான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில்தான் எப்போவுமே இருப்பாங்க ஏன்னு கேட்டால் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு அடையாளம் அதுலேயும் செலை இதலாம் பார்த்திங்கனா கூரைப்பட்டு புடவைகள்தான் எங்கள் பாட்டி எல்லாம் கட்டுவாங்க அந்த ஒரு கொசுவம் வச்சு கட்டுற மாதிரி நம்மூர் இந்த லேடீஸ் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு லேடீஸ்ங்கள்லாம் ட்ரெண்டாக ஒன்று இது பண்ணிட்டு இருக்காங்களே அந்தமாதிரிலாம் எங்கூரில்லாம் கிடையாது எங்கூரில் இப்போவுமே பாட்டிகள் அவங்களோடய ஒரு சில என்ன சொல்கிறது இதெல்லாம் கேட்டு கேட்டு இன்னுமே அந்த கூரைப்பட்டு இதலாம் பண்றாங்க எங்கூரில் கல்யாணம்னால்கூட அந்த முகூர்த்த தாலி கட்டும்பொழுது கூரைப்புடவைய வந்து மேலே போர்த்திதான் கல்யாணம் பண்ணுவாங்க துணிகள் விஷயத்தில் வந்து எங்கூர் கலாச்சாரங்கள் வந்து முக்கியமான இடங்களில் இன்னமுமே வந்து நாங்கள் அந்தக் காலத்தினுடைய கல்ச்சர் மட்டுந்தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரோம் கலைகள்னு வந்து பார்த்திங்கனா எங்கூரில் வந்து இந்த சிலம்பம் இந்தமாதிரி வந்து எங்கூர் சின்ன சின்ன குழந்தைங்கள் முதற்கொண்டு இதெல்லாம் கற்றுக்கிட்டு எல்லாம் வந்து நல்லா என்ன சொல்கிறது நல்லா இது பண்ணிகிட்டு வந்துட்டுருக்கிறாங்க மற்றபடி எங்களுக்கு அப்போருந்து வந்து இந்த விளையாட்டுனு பசங்களின் வீர விளையாட்டு அப்படினு பார்த்தா இந்த கபடி அதேமாதிரி இந்த ஒவ்வொரு சில இந்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்டு வரோம் எங்கூர் சைடு இதெல்லாம் வந்து இருக்குது